ஒரு படம் வரையும் போது அது வந்து முத பார்த்துட்டு அதைய இந்தந்த இடத்துல இப்படி தான் வரும் அப்புடினு சொல்லி கற்பனை பண்ணிட்டு அந்த படத்த வந்து ஸ்கெட்ச் பண்ணும் போது இந்த கட்டத்தில் கட்டம் போட்டு வரையுறது உண்டு கட்டம் போட்டு வரையும் போது இந்த கட்டத்தில் இந்த பகுதி இந்த பகுதி வரும் அப்புடின்னு சொல்லி அந்த பகுதிக்கு தகுந்த மாதிரி படம் வரைஞ்சி இமேஜினேஷன் பண்ணி வரைஞ்சி அதை வந்து படமாக பார்க்கும் போது அந்த கற்பனை எப்படி வரையணும் அப்புடின்னு சொல்லி அந்த கற்பனை கண்ணு எங்கள் வரும் காது எங்கள் வரும் மூக்கு எங்கள் வரும் பார்த்து வரையும் போது அது ஏற்ற மாதிரி அப்படியே வரும் அப்படி வரையும் போது அது வந்து நம்ம வந்து தப்பு இல்லாமல் வரையும் போது அது வந்து மகிழ்ச்சியாக சந்தோசமாருக்கும் எப்படின்னா அந்த படம் வரைஞ்சி முடிச்சப் பிறவாது இப்படித் தான் இந்த படம் இருக்கும் இதனுடைய கற்பனை திறன் இப்படி தான் இருக்கும் எடுத்துக்காட்டாக ஒரு விவசாயம்னுபோது அந்த விவசாயம் எப்படி இருக்கும் அதாவது ஒரு வயற்காடு வயல்காடு வயல்காட்டில் வந்து தண்ணி வந்து ஒரு மோட்ரு செட்டு தண்ணி ஊத்துகிற மாதிரியும் ஒரு விவசாயி ஃபார்மர் வந்து ஒரு உழுவுற உழுவுறத வந்து தன் தோளில் வச்சுக்கிட்டு நடந்து போகிற மாதிரியும் பக்கத்தில் வந்து வயல்காட்டில் வந்து நாற்று ந நட்டு அதைவந்து அந்த நாற்று வந்து சின்ன சின்னதா முளச்சிருக்க மாதிரியும் விவசாயம் வந்து கற்பனையில் வரையுறது அப்புறம் வந்து இயற்கை காட்சினும் போது நம்ம பார்த்தோன்னா ஒரு சூரிய ஒரு சூரியனை சென்ட்ரா போட்டு அதை முன்னாடியே வந்து மேலே வந்து மழை மழை மேகங்கள் போட்டு அதுக்கப்புறம் வந்து சுற்றிலும் மலைகள் போட்டு அது மலைலேருந்து அருவி உடியார மாதிரியும் இப்படி வந்து இயற்கை காட்சிகள் பறவைகலாம் வந்து பறக்கிற மாதிரியும் அப்படியே ஒரு ஆறு ஒரு படகு அந்த படகு போகிற மாதிரியும் நம்முடைய இயற்கையாக நம்ம கற்பனை செஞ்சு வரையுறது தான் அந்த இயற்கை காட்சி அப்படி வரையும் போது அது வந்து தத்துருவமா நேட்சுரலா அப்படியே பார்த்த மாதிரியே நம்ம வந்து நார்ம் எப்படி நம்ம கற்பனைக்கு எட்டுதோ அதுபோலவே அது மகிழ்ச்சியாக சந்தோசமாருக்கும்